சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் அப்படியா சரிங்க சார் ஆமாம் சார் நாங்களும் சரிங்க சார் ஆமாம் சார் நாங்களும் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ண போனோம் அதனால் இப்போ நாங்கள் பிஃபோராக போயிருக்கனும் இதனால் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸால இப்போ எங்களுக்கும் எல்லாமே இது கேன்சல் ஆயிடுச்சு இதனால் ஆமாம் சார் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்

ஆமாம் ஆமாம்ங்க சார் இதெல்லாம் முன்னாடியே பார்த்துக்கனும் முன்னாடியே ரிகர்சல் பார்த்துக்கனும் சார் ஆமாம் யாருக்கும் எந்த டிஸ்டர்பென்ஸும் இல்லாமல் அவங்க அவங்க வேலையை பார்க்கனும் ஆமாம்ங்க சார் எல்லா கவர்ன்மெண்ட்டும் ஒரே ரூலும் எதையும் பார்க்க மாற்றாங்க ஆமாம் சார் சரிங்க சார் நம்ம எப்படி நம்ம திருப்பி அடுத்த ஒரு டைமிங்குள்ள கன்ஃபார்ம் பண்ணி நம்ம எல்லாமே பண்ணிவிடலாம் ஓகே சார் தேங்க் யூ